செய்தி சேனல்கள் வந்து பாலிமர் நியூஸ் சன் நியூஸ் இந்த மாதிரி நிறைய செய்தி சேனல்கள் வந்து எனக்கு தெரியும் செய்தித்தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தினத்தந்தி தினமலர் இந்தியன் நியூஸ் இந்த மாதிரி நிறைய செய்தித்தாள்கள் வந்து இருக்குது இப்போது செய்தித்தாள்கள் படிக்கிறது மூலியமாக நமக்கு வந்து நிறைய செய்திகள் தின தினந்தோறும் லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ செய்தித்தாள்கள் படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் செய்தி சேனல்கள் வந்து நேரத்தை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்த கூடிய ஒரு வழியாக நான் பார்க்குறேன் ஏன்னா செய்தித்தாள்கள் படிக்கிறப்போ ஒரு சில பேருக்கு வந்து படிக்கக் கூடிய இது இருக்காது படிக்கக் கூடிய அளவுக்கு அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க அதனால செய்தி சேனல்கள் மூலியமாக அவங்க செய்திகளை வந்து கேட்டும் பார்த்தும் வந்து தெரிஞ்சிப்பாங்க அப்புறம் செய்தி சேனல்கள்லையே வந்து நிறைய சேனல்கள்ல காது கேட்காதவங்களுக்கு வந்து தனியாக வந்து சைட்ல செய்தி சேனல்கள் அவங்களோட பாஷைல அவங்களுக்கு புரிகிற பாஷைல வந்து அதை சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் வந்து சமமான இதை தராங்க இந்த வாய் பேச முடியா அது மூலியமாக வந்து அவங்களுக்கும் வந்து செய்திகள் தெரியப்பட வருது அப்புறம் செய்தித்தாள்கள்ல வந்து எல்லாம் வகையான விளையாட்டு செய்திகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து செய்தித்தாள்கள்லையுமே வந்து வருது அப்புறம் அது மூலியமாக நம்ம வந்து நிறைய தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சக்கலாம்